பொதுவாகவே எங்கள் திருச்சி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வரலாற்று தலங்கள் இருக்கு அதுலையும் பார்த்திங்கன்னா கோவில்கள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் எடுத்துக்காட்டுக்கு திருச்சியில் உள்ள உச்சிபிள்ளையார் கோவில் வந்துவிட்டு ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோவில் உள்ளூர் மக்கள் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லேர்ந்தும் அங்கே வந்துவிட்டு நிறைய பேர் சுற்றுலாவுக்காகவும் வருவாங்க அது மட்டும் இல்லாமல் சமயபுரத்தில் திருச்சி பக்கத்தில் உள்ள சமயபுரம் மாரியம்மன் கோவில் வந்துவிட்டு உலக பிரசித்தி பெற்ற கோயில்னு சொல்லலாம் நிறைய பேர் அம்மை நோய்க்கு வந்துட்டு அம்மை நோய் வந்து முடிச்சு அடுத்த வாரத்தில் அங்கே வந்துவிட்டு சாமி கும்பிட்டுட்டு போவாங்க அந்த உள்ளூர் மக்கள் மட்டுல்லாமல் வெளியூர் மக்கள் வெளிமாநில மக்கள் கூட அங்கே வந்துவிட்டு சாமி கும்பிட்டுட்டு போவாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமான கோவில்னு கூட சொல்லலாம் அப்புறம் ஸ்ரீரங்கம் கோவில் வந்துவிட்டு ரொம்பவே வரலாற்று சிறப்புமிக்க கோவில் ஸ்ரீரங்கம் கோவிலில் வந்து எல்லா எல்லா தரப்பட்ட மக்களும் வந்துட்டு அங்கே பார்ப்பாங்க இந்து க கிறிஸ்டியன் தான் வருவாங்க இந்துக்கள் தான் வருவாங்க அப்படியெல்லாம் இல்லாமல் எல்லா மக்களும் அங்கே வந்துவிட்டு சுற்றி பார்க்கறதுக்கு வருவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கிறிஸ்தவ கோயில்களும் இருக்கு ச ஜோசப் காலேஜ் உள்ளாறயே வந்துவிட்டு நம்ம கிறிஸ்டியன் கோவில் இருக்கு அங்கேயும் நிறைய பேர் வந்து அங்கே படிக்கிற ஸ்டூடண்ட்ஸும் வந்துவிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு போவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வயலூர் முருகன் கோவில் இருக்கு வயலூர் முருகன் கோவில்ல திருவிழா டைம்ல அந்த ஏரியாவில ரொம்பவே கும்பலாக இருக்கும் முருகன் பிடிக்காத ஆளே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு முருகன் வந்துவிட்டு எல்லாருக்கும் ஃபேவரெட்டான கடவுள் அதை வயலூர் முருகன் கோவிலுக்கு அந்த முருகனை வழிபட நிறைய மக்கள் செல்லுவாங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய அருங்காட்சியகங்கள் திருச்சி மாவட்டத்தில் இருக்கு திருச்சி வந்துவிட்டு எப்படி தோன்றுனது பொதுவாக திருச்சி வந்து சோழர்களோட இடமாக கருதப்படுது அந்த திருச்சியில் இருக்கிற பழைய வரலாற்று நினைவுச் சின்னங்கள் அப்புறம் திருச்சியை பற்றின ஆராய்ச்சிகள் இதெல்லாம் அந்த அருங்காட்சியகத்தில் சேமிச்சு வச்சுருப்பாங்க அதெல்லாம் போய்விட்டு நம்ம தெரிஞ்சுக்கறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இயற்கை அம்சங்கள்னு எடுத்துக்கிட்டால் திருச்சி பொதுவாகவே காவேரி ஆறு ஓடுது அந்த காவேரி ஆறு வந்துவிட்டு முக்கொம்பு ஆகட்டும் கல்லணை இது வழியாகதான் அந்த காவிரி ஆறு ஓடுது திருச்சியில் பார்த்திங்கன்னா அந்த காவரி ஆற்றால நிறைய விவசாயிகள் பயன்பெறாங்க காவரி ஆடிப்பெருக்கு டைம்ல பார்த்திங்கன்னா காவரி ஆற்றுல ஃபுல்லாக தண்ணி வரும் அதை வந்துவிட்டு புதுமண தம்பதிகள்லாம் போய்விட்டு அந்த ஆடி பெருக்கு நாளில் காவரி ஆற்ற வழிபடுவாங்க அது அப்புறம் பார்த்திங்கன்னா காவரி ஆற்றுல கொண்டு போய் அவங்களோட மாலைகள்லாம் வந்துவிட்டு விடுவாங்க அவ்வளோ சிறப்பு வாய்ந்ததாக அந்த ஆடிப்பெருக்கு நாளை அவங்க கொண்டாடுவாங்க இதுதான் எங்கள் திருச்சி மாவட்டத்தோட சிறப்புன்னு சொல்லலாம்